எனக்கு ரெடிமேட் டிரெஸ் தான் பிடிக்கும் மோஸ்ட்லா இந்த கையால் தைச்சி போடுற டிரெஸ்லாம் நான் வாங்குறதில்ல ஏன்னா ரெடிமேட் டிரெஸ்னால் நிறையா நிறையா வெரைட்டியில டிரெஸஸ் இருக்கும் நேராக கடைக்கு போனோமா ஒரு பத்து பேண்ட் வச்சிருப்பாங்க அப்புறம் சட்டை வச்சிருப்பாங்க செக்குடு இருக்கும் சாலிட்ருக்கும் ஃபுல் ஹேண்ட்ருக்கும் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் இருக்கும் அது மாதிரி டிரெஸ்லாம் இருக்கும் அதே நம்ம வந் தச்சு கொடுக்குண்னா முதல்ல நம்ம துணி வாங்கணும் துணியை வாங்கிட்டு அதுக்கு மேட்ச்சாக ஒரு பேண்ட் மெட்டீரியலாக வாங்கணும் மெட்டீரியல் வாங்கிட்டு நேராக கடைக்கு எடுத்துகிட்டு போகணும் வந்து தைச்சி வர டிரெஸ்லாம் நல்லாயிருக்குமான் கேட்டோமுன்னா வந்து தெரியாது நம்மளுக்கு ஏன்னா கையில தைக்கிறது வந்து மோஸ்ட்டாக ஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பொருந்தாமல் கூட போகலாம் நம்ம கொடுக்குற அளவு ஒரு மாரிருக்கும் அவங்க தைச்சி கொடுக்குற அளவு ஒரு மாரிருக்கும் இப்போ மே அந்தமாரி டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் வந்து இதே ரெடிமேட் பக்கம் வந்து பார்த்தன்னா வந்து நாலஞ்சு கடை இருக்கும் நிறையா கடைகளிருக்கும் இப்போ எல்லா கடையிலுமே ரெடிமேட்ஸ் விற்பாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிரெஸஸ் இருக்கும் செக்குடு இருக்கும் பேட்டர்னிருக்கும் சாலிட் டிரெஸ் இருக்கும் ஃபுல் பிளைன்ஸ் இருக்கும் காட்டன் பேண்ட்டிருக்கும் லயாக்ரா பேண்ட்டிருக்கும் அந்தமாதிரி நிறையா பேண்ட்டிருக்கும் அதனால் வந்து அதிகமாக நான் எந்த பக்கம் போய் பா ட்ரெஸ்ஸிங் சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக நான் ஃப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேட் டிரெஸஸ் தான் அதனால் வந்து ஆ துணி தைச்சி போடுறது வந்து எனக்கு எதுவும் சொல்ல கிடையாது நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேட்ஸ்ல வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் வந்து என்னை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டிரெஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன்